தமிழகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த மூணு ரிலீஜியனுமே மேஜர் ரோல் பிளே பண்ணுது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேஜர் ரோல் பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக ஹிந்துஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்கள் அதாவது கோயிலுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு நான் ஏன் சொல்லுறேன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் திருச்சி ஸ்ரீரங்கம் சமயபுரத்தில் ஆரம்பிச்சு கன்னியாகுமாரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு சென்னையில் நீங்கள் வடபழனி கோயிலில் ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும் ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு கோயில் ஃபேமஸாக இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் இல்லை சேலம்ல இருக்க காளிப்பட்டி இல்லைனா வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலாகட்டும் இந்த மாதிரி நிறையா கோயில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இது மாதிரி நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்க்குன்னு கோயில் வந்து நிறையாவே இருக்கு அஃப்கோர்ஸ் புரியுது இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் தான் நிறையா இருக்காங்க என்னதான் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் இருந்தாலுமே பட் இந்த ஹிந்துஸ் இருக்க கோயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதே மாதிரி காஸ்ட்லியாகவும் ஆக்சுவலாக மெயிண்ட்டெயின் பண்ணிட்டு வராங்க அதாவது நம்ப வந்து காணிக்கையாக போடுற உண்டியல் வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ இதனால் அவங்க வந்து கோயில் நல்லாவும் டெவலப் பண்ணவும் கூட செய்யறாங்க ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற டைம்ல எல்லாம் நல்ல கூட்டம் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கி ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாமி பார்க்க வராங்க ஸோ சில பேர் ஏத்திஸ்ட் இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்ட்டாக இல்லாம இருக்குறவங்க கூட அவங்களுக்கு வந்து அந்த கோயில் வந்து ரொம்பவே அதாவது ஏத்திஸ்ட்டாக இருக்குறவங்களுக்குமே கூட அந்த கோயில் வந்து ரொம்பவே ஒரு பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரிதான் வேளாங்கண்ணி சர்ச்சும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப பெஸ்ட்டான சர்ச்சுன்னு சொல்லுறாங்க நாட் ஒன்லி இன் சென்னை இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சும் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் தி சர்ச்சுன்னுதான் சொல்லுறாங்க அண்ட் அதே மாதிரி நாகூர் தர்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எல்லார் இடத்துலையுமே ஸோ நம்ப என்ன தான் வந்து இந்த இந்த இடத்துக்கு போனாலுமே நம்பளோட மனசுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ கண்டிப்பாக கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்ச இடமா இருக்கும் அதுக்கோட முக்கியமான சயின்ட்டிஃபிக் ரீசன் என்னன்னா கோயில் போனா ஒரு நிம்மதி கிடைக்கிது திருப்தி கிடைக்கிதுன்னு சொல்லுறாங்க ஸோ அதுக்கோட சயின்ட்டிஃபிக் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ப உடம்புல இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம உடம்புல ஹைட்ரஜன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த கோபுரத்தோட அதாவது கோபுரன்னு சொல்லுறாங்கள்ல கோபுரத்தோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வச்சி காப்பரால் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அதாவது சர்குள் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த காப்பரால் வந்து சர்குள் பண்ணுறதுனால சூடாக அதாவது ஹீட்டான சன்ரைஸ் படுறதுனால அதுலருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ப உடம்புல இருக்க ஹைட்ரஜன் ஆட்டமை தூண்டி விடும் இது தூண்டி விட்றதுனால என்ன ஆவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதனாலையே நம்ப வந்து கோயிலுக்கு போனா கோயிலுக்கு வந்தா நமக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கு நிம்மதியாக இருக்கு இனிமே நம்ப ஒர்க்கு கரெக்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லுறாங்க அது ஏன்னா நம்ம உடம்புல இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே வருது அதாவது நம்பளோட உடம்புல அதிக அளவில் பவர் வந்து வெளியே வரும் ஸோ இப்படி அதிக அளவில் பவர் வெளியே வரதுனாலயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஈஸியாகவே நம்பளால் வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியும் பண்ண முடியும் அதனால்தான் அவங்க கோயிலுக்கு போயிவிட்டு வான்னு சும்மாவாச்சும் சொல்லுறாங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாம சொல்லுறதே கிடையாது ஏன்னா அவங்க வந்து இந்த ஒரு ரீசனை வச்சிதான் சொல்லுறாங்க ஸோ அதை வந்து நம்ப வந்து சயின்டிஃபிக்காக சொன்னா நம்பளை வந்து முட்டாள் இவனுக்கு எதுவும் தெரியாது இப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்பளை அந்த ரேஞ்சுக்கு ஆக்குனதுலா தான் சாமி கடவுள் அப்படிங்கிற ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து நான் ஹிந்துஸ்ன்னு சொல்லலை கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாத்துலயும் அப்படித்தான் கடவுள் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு கடவுள் இருக்கு கடவுள் இல்லைன்னு நம்புறவங்களுக்கு கடவுள் இல்லை ஸோ கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க அவங்க கடவுளை கும்பிடுட்டு வராங்க கடவுள் இல்லைன்னு நம்புறவங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போகறாங்க ஸோ ரெண்டுமே ஒன்றுதான் கிட்டத்தட்ட ஸோ கடவுள் இருக்குன்னு சொல்லுறவங்க அவங்களோட ஒர்க்கைதான் பார்க்க போகறாங்க என்ன தான் இருந்தாலுமே பட் கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டுவிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க கடவுள் இல்லைன்னு நம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ப தான் நம்பளை காப்பாற்றிக்கணும் மேலருந்து எதுவும் ஒன்று வராது அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க வந்து அந்த ஒரு ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்ட்டேனியஸாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் நான் அதை வந்து ஹிந்து ரிலீஜியனுக்குன்னு சொல்லலை எல்லா ரிலீஜியனும் சேர்த்துதான் சொல்லுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே இந்த சோழர்கள்லருந்து ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் முக்கியமாக இதை நான் சொல்லியே ஆகணும் சோழர்கள்ன்னு சொன்னவோன தான் ஞாபகம் வருது தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரே காரணம் வந்து ராஜராஜ சோழன் தான் ஏன்னா ராஜராஜ சோழன் கட்டின இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே ஆகியும் எத்தனை எர்த்க்வேக் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர்ஸில் பட் கொஞ்சம் கூட ஒரு ஸ்லைட்டான அதாவது ஒரு ஸ்லைட்டான ஒரு ஷேக் ஆகாம அப்படியே இருக்குன்னா அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலால் மட்டும்தான் முடியும் அண்ட் இந்த கோவிலோட கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி டன்ஸ்ங்கிறாங்க ஸோ ஒரு டன்னே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேஜிஸ்க்கு மேலே வரும் ஐ திங்க் சாரி ஹண்ட்ரட் கேஜி இல்லை தௌசண்ட் கேஜிஸ் வரும் ஸோ எயிட்டி கேஜிஸ்ன்னா நினச்சி பாருங்கள் எயிட் தௌசண்ட் டன்ஸ் இது எப்படி வந்து அந்த காலத்தில் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜியுமே கிடையாம ஒரு மேன் ஃபீல்டு ஒரு மேன் பவரை வச்சே எப்படி ஏற்றிருப்பாங்க நீங்கள் யோசிச்சி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மிப்பாக இருக்கும் இதை ஏன் நான் சொல்லுறேன்னா கிட்டத்தட்ட ஃபை கிலோ மீட்டர்ஸ்க்கு யானையை வச்சிக்கிட்டாங்க அதாவது கோவில்லருந்து ஃபை கிலோ மீட்டர்ஸ் ஸ்லேண்ட்டிங்காக கோபுரத்துலருந்து ஃபை கிடோஸ் கிலோ மீட்டர்ஸ் ஸ்லேண்ட்டிங்காக கோபுரத்துக்கு வச்சிக்கிட்டு வராங்க ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா யானை மூலியமாக அந்த எயிட்டி டன்ஸை இழுத்துகிட்டே வராங்க ஸோ இதை கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அதாவது மக்கள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பைதான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் என்னாச்சுனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்குமே அதை பேசிட்டுருக்காங்க அதனால தான் அந்த கல்வெட்டுக்களில் யார் யாரெல்லாம் அந்த கோயிலை செதுக்கிருக்காங்க அந்த கோயிலை வந்து இவ்வளோ சூப்பராக ஸ்டேச்சு பண்ணி ரெடி பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது அந்த கல்வெட்டுக்கள்லையே எழுதி இருப்பாங்க நீங்கள் என்னைக்காவது தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த கோயில் பக்கம் விசிட் பண்ணி பாருங்கள்